சொல்லுங்கள் மேடம்

உங்களுக்கு எந்த மாடல்ல வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுமாரி மாடல் காட்டுவோம் மேடம் சகெண்ட் ஹேண்ட்லையா மேடம் செகண்ட் ஹேண்ட்ல எடுக்குறாமாரின்னா மாடலுக்கு தகுந்தாமாரி இருக்கும் மேடம் அமௌண்ட் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அதுலேயிருந்தே ஆரமிக்கும் மேம் மூணு லட்சத்திலேருந்தே ஆரமிக்கிது மேம்

செகண்ட் ஹேண்ட்ல வந்து எடுத்தீங்கன்னால் ஒரு அஞ்சு லட்சருபாயோ மூணு லட்ச ருபாய்க்கு அஞ்சு லட்ச ருபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னால் நல்லா இருக்கும் கண்டீஷனாக இருக்கும் ம் புதுசாக எடுத்தீங்கன்னால் ஒரு பத்து லட்சருபா பன்னெண்டு லட்சருபா அப்படி வரும் மேடம்

ஏசி எல்லாமே இருக்குது மேடம் நாண் ஏசி இருக்குது நாண் ஏசி இருக்குது ஏசியா இருந்துதுன்னால் ஒரு லட்சருபா அதிகமாகவும் நாண் ஏசின்னால் ஒரு லட்சருபா கம்மியாக இருக்கும் மேடம்

இஎம்ஐ கட்டியே எடுக்கலாம் மேடம் ஆ எடுக்கலாம் எடுக்கலாம் எடு வரலாம் வரலாம் மேடம் ம் வாங்க மேடம்